ஹலோ சசி ட்ராவல் ஏ நான் கன்னியாகுமரியிலேருந்து பேசுகிறேன் மேம் எனக்கு ஒரு ஃபைவ் டேஸ் தஞ்சாவூர் சுற்றிக் காட்ணும் கம்மிங் தஞ்சாவூரில் என்னென்ன டூரிஸ்ட் ப்ளேஸ் மேம் இருக்குது நான் கம்மிங் சண்டே வருவேன் மேம் கம்மிங் சேட்டர்டே வரைக்கும் எனக்கு சுற்றி காட்டணும் ஒரு ஃபைவ் ஃபைவ் ஆர் சிக்ஸ் டேஸ் சுற்றி காட்டணும் மேம் அதுக்கு எவ்வளோ மேம் சார்ஜ் ப்ரொவைட் பண்ணுவீங்க அது அதுவும் நீங்களே எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருங்க மேம் அதுக்கும் சேர்த்து டோட்டலாக எவ்வளோ மேம் வரும் கொஞ்சம் கா டிஸ்கௌண்ட் கொஞ்சம் கு கொடுங்களேன் மேம் ஆனால் ரேட்டு தான் மேம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது கொஞ்சம் கம்மி பண்ணுங்க மேம் ம் ஓகே மேம் நாங்கள் ஃபைவ் மெம்பர்ஸ் வருவோம் ஓகேவா மேம் கம்மிங் சண்டே வருவோம் மேம் ம் ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் டேஸ் ஆகும் மேம் மே ரூம்லாம் எப்டி மேம் செப்பரேட்டா இல்ல எங்களுக்கு செப்பரேட்டாக வேணும் மேம் ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் இருக்கோம் எங்களுக்கு செப்பரேட் ரூம்ஸாக வேணும் ஹலோ மேம் ஆ நாங்கள் ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் இருப்போம் மேம் எங்களுக்கு ரூம் செப்பரேட்டாக வேணும் மேம் எவ்வளோ மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்